ஹலோ வெஜிடேபிள் ஷாப்புங்களா எனக்கு என்னென்ன காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எனக்கு கொஞ்சம் மேரேஜு ஃபங்க்ஷனுக்கு ஆர்டரு வேணுங்க அது ஆ எப்படி டெலிவரி எப்படி ஆ டெலிவரி நீங்களே பண்ணிவிடுவீங்களா எப்படி இல்லை டெலிவரிக்கு தனி சார்ஜா எப்படிங்க இல்லை அது இது வந்து பெரிய ஆர்டரு ஏன்னா மேரேஜு ஃபங்க்ஷன்னா நிறையா காய்கறி வேணும்ங்க ஃப்ரெஷ்ஷாக என்னன்னா இருக்கு எ என்னென்ன காய்கறி எத்தனை நாள் வச்சிருக்கீங்க ஷாப்பில் எத்தனை நாள் இருக்கு எப்போ வரும் எப்போ ரெடி பண்ணுவீங்க ஷாப்புக்கு ஓ ஓக் ஓகே ஓகே ஓகே ஓகே என்னான்னா இப்போ வந்து ஹோல்சேலாக எடுக்கப் போகறோம் டேமேஜு கீது இருந்தா ரிட்டர்ன் ரிட்டல் ரிட்டர்ன் பண்ணிக்கலாமா ஓகே ஓகே ஓகே ஓகே சரி அப்படின்னா ஆர்டரு எப்படி நோட் பண்ணிக்கிறீங்களா இல்லை எப்படி ஓகேங்க ஆ தக்காளி ஒரு ஐம்பது கிலோ ஆனியன் ஒரு நூ எழுபது கிலோ ஆம்

மேரேஜு ஃபங்க்ஷனுக்குங்க கல்யாணம்

சாப்பாடு காலையில் டிஃபனு மதியம் சா சைவம்தான் நான்வெஜ்ஜு கிடையாது வெஜ்ஜு மட்டும் ஒன்லி வெஜ்ஜு தான் ஸோ இதில் இருக்க வாழை வாழைத்தண்டு ஓகே நேரடியாக வர்றதால தான் கால் பண்ணேன் டீட்டெயில்ஸ் கேட்க தான் சரி அனுப்ச்சிவிட்றேங்க லிஸ்ட் எழுதி அனுப்பிச்சுட்டா கொடுத்துருவீங்களா அவங்க என் பேர் சொல்லுவாங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் நம்பர் கொடுத்துவுட்றேன் அவங்களுக்கு அட்ரஸ் மட்டும் போட சொல்லிடுறீங்களா உங்கள் ஷாப்போட அட்ரஸு ஓகேங்க ஓகேங்க ஓகே ஆ ஓகே